எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோனால் நான் ஃபிரண்சுங்க கூட இருந்ததுதான் சொல்லுவேன் ஸ்கூல் லைஃபெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதை பார்க்கும்போது அப்போ என்ன தெரிஞ்சுச்சுனா நான் இவங்களலாம் விட்டு பிரிஞ்சுருவோமானு தோணுச்சு ஆனால் இப்போ அதே மாதிரிதான் நடந்துருச்சு அந்த ஃபோட்டோலெலாம் பார்க்கும்போது நாங்களெலாம் இப்படி ஒன்றா இருந்தோம் இப்பெலாம் இனிமேலெலாம் இது மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு தோணுது கதைன்னா அப்போயெல்லாம் நாங்களெலாம் ஒன்றா ஃபோட்டோ எடுப்போம் ஒன்றாதான் சாப்பிடுவோம் ஒன்றாதான் சுற்றுவோம் கிளாஸ்லெலாம் நல்லா அரட்டை அடிச்சுட்டே இருப்போம் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துலதான் இந்த ஞாபகங்களெலாம் வருது திரும்பி இந்த மாதிரி வாய்ப்பு எப்போ வருமோன்ட்டு நானும் ஏங்கிட்டுதான் இருக்கேன் திரும்பி எப்போ மீட் பண்ணுவோன்ட்டு நான் இதாகதான் இருக்குது இருந்தால் திரும்பி டென்த்து லைஃப் மாதிரிதான் இருக்குதுனுன்ட்டு நானும் எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல உங்களுக்கும் ஒரு எதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்து இது மாதிரி ஞாபகமெல்லாம் வரும் நீங்களும் பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க எனக்கு ஃபீல் பண்ண ஒரு ஃபோடோன்னால் நான் ஃபிரண்சுங்க கூட இருந்த ஃபோட்டோ தான் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும் நானும் அதை அப்பப்போ பார்ப்பேன் அப்பப்போ யோசிப்பேன்